ஹேமா ரெஸ்டாரண்ட்டா மேம் இப்போ எங்களுக்கு ஒரு ஆர்டர் வேணும் வீட்டில் வந்து டெலிவெரி பண்ணணும் உங்கள் கடையில் அது அவைலபுளாக இருக்கா எனக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரைட் நூடுல் பன்னீர் டிக்கா அப்றம் ஒரு மினரல் வாட்டர் பாட்டல் இது எல்லாமே ஒரு ஒரு ஆள் சாப்படுற குவான்டிடியில் எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்க முடியுமா டெலிவெரி பண்ண முடியுமா ஓகே மேம் ஓகே மேம் அடுத்த மந்த் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு உங்களால் ஆர்டர்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா

ஓகே மேம் அப்போது வெட்டிங்குக்கு அவைலபுளாக இருக்குது அப்படின் சொல்கிறீங்க அப்பறம் குரூம் அப்பறம் பிரைடுக்கு வந்து ரூம்ஸு இல்லாமல் மற்றவங்க வந்து வரவங்க தங்கறதுக்கான ரூம்ஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா ஓகே மேம் ஓகே மேம் ஏசி ஆர் நான்ஏசி ஓகே மேம் வேற என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கு நாங்கள் எதற்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ம் ம் ஓகே மேம் எல்லாத்துக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க எவ்வளோ காசு வரும் ஓகே மேம் அது எப்படி பஃபே மாதிரி வருமா இல்லை வந்து நார்மல் சமையலா ஓகே மேம் ஓகே மேம் ஓகே அது எங்க ஓகே மேம் அது எங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிலாம்லே ஓகே ஓகே மேம் இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் அவைலபுளாக இருக்கா காளான் அந்த மாதிரி ஓகே மேம் அப்போது பர்த்டே செலிப்ரேஷன்ஸுக்கு கேக் எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவிங்களா இல்லை ம் ஓகே மேம் இப்போது பஃபே சிஸ்டம்மென்ல சர்விஸ் அந்த மாதிரினா அதுக்கு சமையல் அது எல்லாமே ஆளுங்க நீங்களே கூப்பிட்டுப்பிங்களா இல்லை எப்படி மேம் ஓகே மேம் சார்ஜஸ் அது ச அதெல்லாம் எப்படி மேம் எவ்வளோ வரும் சார்ஜஸ் எல்லாம் ஆ இப்போது ஹண்ட்ரட் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் எவ்வளோ மேம் வரும் அதோட ஃபுட்டு அவங்க கவனிக்கிற எல்லாமே சேர்த்து ஓகே மேம் ஓகே அடுத்த மந்த் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு நாங்கள் உங்கக்கிட்டயே சொல்கிறோம் இப்போது வந்து எனக்கு ஃப்ரைட் நூடுல்ஸ் பன்னீர் டிக்கா அப்றம் ஒரு மினரல் வாட்டர் பாட்டல் இது மட்டும் ஆர்டர் கொடுத்துறீங்களா ஓகே மேம் தேங்க்யூ மேம்